கை பம்ப் பார்த்தீங்கன்னா எங்க ஊரில் நிறையா போட்டுருக்கறாங்க அதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பியை நல்லா அழுத்தி பிடிச்சா தான் அந்த காற்று உள்ளே போய் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தண்ணி மேலே வரும் அதுக்கப்புறம் தான் நாங்க தண்ணி பிடிக்க முடியும் கை பம்ப்பில் பாத்தீங்கனா நாங்கள் நிறையா நாள் தண்ணிக்கு நிறைய பைப் இருந்தாலும் தண்ணி வந்து கம்மியாக தான் வரும் அதனால நீண்ட வரிசையில் நின்று தான் நாங்கள் தண்ணி பிடிக்கறோம் எப்போமேட்டு வரிசையில் நின்று தான் பிடிக்க வேண்டியது வருது கோடைகாலத்தில் பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து நிறையாவே இருந்தாலும் அதில் தண்ணி எங்களுக்கு பத்தறது கிடையாது ஏன்னா ஆற்று தண்ணி தான் எங்களுக்கு ரெண்டு வா வாரத்துக்கு ஒரு டைம்மில் வருது இந்த உப்பு தண்ணி பிடிச்சி தான் நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால கை பம்ப்பு நாங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்